எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான தொழிலுன்ட்டு மளிகை கடை அதுக்கு அப்புறோ ஹோட்டலு டீ கடை அது இல்லாமல் இப்போ பார்த்திங்ன்னா நாட்டு சக்கரை வந்து ஆர்கானிக் நாட்டு சக்கரன்னு சொல்லுறாங்க அதுவும் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதேமாதிரி ப்யூரு ஆயிலு கடலை எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டி செக்கு எண்ணன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாதான் இப்போ முக்கியமான தொழிலாக இங்கே பண்ணிக்கிட்டுருக்குறாங்க நறையாப்பேர் அது இல்லாமல் சின்ன சின்ன கடை எல்லாம் வந்து வச்சிக்கிட்டு ஸ்டேஷனரி ஷாப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க